உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்குமா எனக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு எந்த வகையான பாட்டுக்கு பிடிக்குன்னா எந்த இசையாளர்கள் பாட்டு பிடிக்குன்னா எனக்கு வந்து அனிருத்து ஏ ஆர் ரகுமானு இளையராஜா இவங்க பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து உள்ளூர் இசையை பற்றி நான் சொல்லணுன்னால் நிறைய இருக்குது இங்கே வந்து திருவிழா அப்போ வந்து திலுவ திருவிழா அப்போ வந்து ஊரு தோறும் வந்து இசையமைக் வந்து பாட்டு பாடுவாங்க தெருக்கூத்து நடக்கும் இங்கெல்லாம் வந்து ச எல்லா பாட்டுங்களும் பாடுவாங்க பக்தி பாடல்லேருந்து எல்லா பாட்டுக்களும் இங்கே நிறைய பாடுறாங்க நான் சொல்லப் போனால் எனக்கு வந்து அனிருத்துனால் பிடிக்கும் அவங்க பாட்டு வந்து எல்லா பாட்டையும் பிடிக்கும் அது வந்து சாமி பாட்டாக இருந்தாலும் சரி சினிமா பாட்டு இருந்தாலும் இது சரி ஒரு தனிமைக்கு தனிமைக்கு ஏற்ற மாதிரி பாடல்களும் எனக்கு நிறையாவே கேட்க பிடிக்கும் எல்லா பாட்டுக்களையும் நான் பாடுவேன் பாடுவேன் கேக்குவேன் அந்த பாட்டுக்கான வரியைப் பற்றி அர்த்தங்களும் எனக்கு எல்லாமே பிடிக்கும் பாட்டுன்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும் அதுக்கு பிடிக்காதவங்க யாரும் இல்லை பயணிக்கும் போதோ வர பஸ்ஸில் போகும் போது வரும் போது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் டைம்லெல்லாம் பாட்டு நம்ம போட்டு கேக்குறோமில்ல அதே மாதிரி அந்த அந்த பாட்டு வந்து சவுண்டாக கேட்கும் போது இன்னும் நல்லா பிடி பிடிக்கும் அந்த பாட்டு கூட சேர்ந்து நம்ம பாடுறது அந்த பாட்டில் இருக்க உண்மை அந்த பாட்டில் படம் இருக்குமே அதேமாதிரி நாம்மளும் மாறி இமாஜினேஷன்ஸு இமாஜினேஷன் பண்ணி அந்த பாட்டு ஓட பாட்டாக நாம்ம இருக்கிறது தான் எனக்கு அது பிடிக்கும் எனக்கு